எங்கள் ஊர் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருந்தது வந்து மெம்பருகளுக்காக நிறைய பேர் போட்டியிட்டாங்க இருந்தாலும் நம்மளும் நின்று பார்ப்போமே அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரவங்க பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருந்தது சரி அப்படின்னு ஒரு முயற்சியில சரி நின்று தான் பார்ப்போமே அப்படின்னு பணம் கட்டி நின்றுட்டோம் இருந்தாலும் நிறைய பேர் இருந்தாங்க எங்கே நமக்கு என்ன நமக்கு ஓட்டு போட போகிறாங்கனு ஒரு அலட்சியமாக இருந்தேன் நானே ஆனால் வீட்டுக்காரவங்க வந்து எப்படி நம்ம நின்று பார்த்துரலாம் ஜெயிச்சிரலாம் அப்படின்ட்டு சரினு தைரியமாக எல்லாம் வீடு வீடாக போய் ஓட்டெல்லாம் கேட்கறத்துக்கு எல்லாம் போனோம் வந்தோம் ஓட்டு கேட்டேன் எங்களுக்காகவும் ஓட்டு நிறையா வித்தியாசத்தில் அடுத்தவங்களுக்காக எங்களுக்கும் நிறையா ஓட்டு வித்தியாசத்தில் நிறையா வாங்கினோம் வாங்கி வெற்றியும் பெற்றுட்டோம் வார்டு மெம்பராக தான் இருக்கோம் நாலு வருசம் ஆய்ட்டு இருந்தாலும் ஒரு நம்பிக்க இல்லை எனக்கு நம்பிக்க இல்லை எங்கே நமக்கு எங்க ஓட்டு போறாங்க நம்ம இதெலாம் உனக்கு பழக்கம் இல்லையே அரசியல்லாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் வீட்டுக்காரங்க மட்டும் ஆனால் தைரியமாக தான் இருந்தாங்க எப்படியும் நமக்கு நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு வே தேர்தல் முடிவு வந்து முடிஞ்சிருச்சு தேர்தல் என்ன ஆகுதோனு நினச்சிட்டே இருந்தோம் ஆனால் முடிஞ்சுவெற்றிகரமாக எங்களுக்கு முடிஞ்சிருச்சு நாங்களே வெற்றி பெற்றுட்டோம் வெற்றி பெற வரைக்கும் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆமாம் முயற்சி பண்ணுனோம் ஒரு வ இந்த ஒரு நன ஒரு முறை தான் முயற்சி பண்ணுனோம் ஆனால் நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் பசங்கள்லாம் ரொம்ப சந்தோசமாக எல்லாருமே எங்கள் குடும்பமே சந்தோசமாக இருந்தது உறவுக்காரங்களும் தெரிஞ்சு போய் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆம் பரவாயில்லையே அப்படின்ட்டு ஒரு எல்லாருக்குமே ஒரு திருப்திகரமாக மட்ச்சி மகிழ்ச்சியாக இருந்தோம் ஆமாம் ம் அதேமாரி எல்லாருமே ஒரு ஏன் நம்மளால் முடியாதது என்ன இருக்குது நம்மளாலையும் முடியும்னு எதிலையுமே இறங்கணும் முடிவு எடுக்கணும் தைரியமாக முடியாதது எதுவுமே கிடையாது ஆமாம்